ஒரு புகைப்படம் ஆயிரம் வார்த்தைக்கு சமம்னு சொல்லுவாங்க நம்ம சின்ன வயசுலலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ காமிச்சி அதில் ஒரு கதை அது ப்ராக்கெட் மாதிரி போட்டு கதையலாம் சொல்லுவாங்க அது சின்ன பசங்கலேந்து ஆரமித்து அப்டே படி படி படியாக பெ பெரியவங்க வரைக்குமே அது வருது ஒரு புகைப்படத்த பார்த்து அதில் என்னென்ன இருக்கு அது அர்த்தம் அது மீனிங் அதில் என்னென்னலாம் அந்த அதோட விரிவாக நம்ம சொல்கிற விஷயலாம் இருக்குல்ல அதல்லாம் ஒரு புகைப்படமே சொல்லிடும்னுவாங்க அத்தனை சென்டன்ஸை வச்சு நம்ம எழுதுகிறத்துக்கு பதில் ஒரே ஒரு புகை படத்தை மட்டும் வச்சு நம்ம சொன்னாலே அது போதும் அது வந்து பொருந்தும் கூட சொல்லுவாங்க